ஹலோ ஹலோ வினோதினி பூக்கடைங்களா நாங்கள் என் பேர் இந்துமதி நாங்கள் திருப்பத்தூர்லிருந்து கால் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு நாளைக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு பூவெல்லாம் நிறைய வேணும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மாலைங்கெல்லாம் வேணும் அதுக்காண்டி உங்கள் கிட்டே கால் பண்ணியிருக்கேன் எவ்வளோ

எவ்வளோ இது ரோஸ் வந்து மாலை வந்து ரோஸாக கட்டணும் ரோஸாக கோர்த்து கொடுக்கணும் அது மாலை ஒரு ஜோடி வந்து எவ்வளோங்க டெக்கரேஷன் தான் போட்டு தாங்க எவ்வளோ ஆகும் ரோஜா பூ போட்டு டெக்கரேஷன் போட்டு தாங்க மாலை அது எவ்வளோ ஆகும் தவுசண்ட் ஆகுங்களா என்னங்க அவ்வளோ ரேட் சொல்கிறீங்க பண்டிகை சீசனில் ரேட்டு அதிகமாயிருக்கும் இப்போ என்னங்க பண்டிகை சீசன்னு இருக்குது இப்போ நார்மலாக தானங்க போய்கிட்ருக்கு மழைக்கலாம் வேறு பூவெல்லாம் அழுகிடும்ல கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்க ஆல்ரெடி நாங்கள் உங்கள் கிட்டே தான் வாங்கிகிட்ருக்கோம் இனிமேல் எங்கள் வீட்டில் அடிக்கடி ஃபங்க்ஷனெலாம் வரும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தந்தீங்கனால் உங்கள் கிட்டே எல்லாமே இனிமேல் உங் உங்கள் கிட்டேயே நாங்கள் கொடுத்துருவோம் கம்மி பண்ணு வேறு யார்கிட்டாச்சிக்கூட அதிகமாக வாங்கிக்கங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அவ்வளோ ரேட்டாக சொன்னால் இனிமேட்டு உங்கள் கிட்டேயே நான் வாங்குகிறேங்க கொஞ்சம் கம்மி பண்ணிதான் தாங்க கொஞ்சம் இன்னும் நிறைய பூ செலக்சன் இப்போதிக்கி உங்கள் கிட்டே நான் மாலை மட்டும் தான் சொல்லியிருக்குறேன் இன்னும் நிறைய பூ எல்லாம் வாங்கணும் குண்டு மல்லிகை வெச்சுக்கிறதுக்கெல்லாம் பூ வாங்கணும் கொ ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி தரமுடியுங்களா புரியல ஆ குண்டு மல்லிகை வந்து ஒரு அஞ்சு கிலோ ரெடி பண்ணி வெச்சுருங்க மாலை ஒரு ஜோடி அப்புறம் கனகாம்பரம் முல்லைப்பூ இது எல்லாமே ஒரு நாலு கிலோ நால்ரை கிலோ எடுத்து வெச்சுங்க நான் ஈவினிங் வந்து வாங்கிகிறேன் சரிங்களா ஆ சரிங்க உங்கள் நம்பருக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுடுறேங்க ஆ சரி ஓகேங்க